இப்போ வந்து நாங்கள் மீஷோவில வந்ட்டு ரெண்டு பேண்ட் ஆடர் போட்டோம் அதில் ஆடர் போட்டதில் ஆடர் போட்டது ஆடர் ஆயிடுச்சா அப்படின்றது எங்களுக்கு தெரில அப்புறமேட்டுக்கு அதே மீஷோவில எங்களுக்கு ஒரு சான்வெஜ் வேணும் அப்படினு சொல்லிட்டு ஆடர் போட்டோம் அதுவும் ஆடர் ஆயிடுச்சா அப்படினு தெரில அது ஆடர் ஆணுச்சா அப்படின்றத பார்க்க வந்ட்டு ஆப்ஸ் ஆப்ஸ்ன்ற ஒரு இதுலையும் வெப்சைட்டும் பார்க்கலாம் அப்படினு நினைச்சோம் அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆடர் ஆயிடுச்சு மேடம் ஆனால் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு மட்டும் காட்டல அப்படினு சொன்னாங்க அப்படினு சொல்லும் போது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ட போய் பார்த்தா வெற்றி அடைந்தது அப்படினு காட்டிருஞ்ச்சு ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்புறம் ஆடர் பண்ணி அது வீட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் பேண்டும் வந்துருச்சு அப்புறம் சான்வெஜ்ஜும் வந்துருச்சு நாங்கள் பேண்டை புது டிரஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்புறம் சான்வெஜ் உட்காந்தி எங்கள் ஃபேம்லியோட சாப்பிட்டோம் இது தெரியாமல் இருக்கவும் நாங்கள் வெப்சைட்டை போய் ட்ரை பண்ணோம் நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள் ஓகே வா வெப்சைட் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த ஆடர் ஓகே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுரும் தெளிவாக